ஆ இப்போது செய்திகளை நம்ம பின்பற்றதுனால் இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து என்ன தெரிஞ்சிக்க விஷியம் அவங்கள அவங்கள வந்து நம்ம எப்படிலாம் மோட்டிவேஷன்ஸ் பண்லான்னால் இப்போ நம்ம செய்தி நியூஸ் பார்க்கறது மூலிமா நிறைய வெளியில் உள்ள எல்லா விஷயத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது வந்து நிறைய ஃபோன்லேயும் வந்துடுச்சி ஃபேஸ்புக் ட்விட்டர் அந்த மாதிரி நிறையா வந்துடுச்சி அதனால ஈஸியாக ஒரு விஷயத்த இப்படின்றதுக்குள்ள ஸ்ப்ரெட்டாகி நம்ம பாத்துடுறோம் அது மூலிமே வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க எதாக இருந்தாலும் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆ ஓகே நம்ம நாட்டில் வந்து இது தான் நடக்குது அப்படின்றது வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இதோடய யூசேஜ் நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னால் ஒரு விஷயத்த வந்து அதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படி பார்ப்போம்னா டிவி மூலிமா பார்த்துப்போம் அது இல்லைன்னா டிவி இல்லைன்னா கரெண்ட்டு இல்லைன்னா நம்மளால வேறே யார் மூலிமா கேட் அப்போல்லாம் எஃப்எம் ரேடியோ அப்படி அந்த மாதிரி தான் கேட்டுட்டிருந்தாங்க இப்போது வந்து நிறைய ஃபெஸ்லிட்டிஸ் வந்துடுச்சி ஃபோன் மூலிமா எல்லா எல்லா ஆப்ஸ் மூலிமாவுமே பார்க்கலாம் நம்ம இப்போ இருக்கிற யூத்துகளுக்கு வந்து அது என்ன ஒரு மோட்டிவேஷன்ஸாக அமையிதுனால் இப்போது ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் எதா ஒன்று தெரிஞ்சுக்கிணும் ஏ இப்போது ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ட்டியில் வந்து ஒரு எக்ஸாம் டேட் விடுறாங்க அப்படின்றப்போ இன் நமக்கு நிறைய விஷியம் அதில் நமக்கு தெரிஞ்சுக்கணும் படிக்கிறதை பற்றி எஜிகேஷனை பற்றியோ எதை பற்றினாலும் டக்குனு அதில் இன்ஃபார்ம் பண்றப்போது நமக்கு அதை வந்து சீக்கிரம் அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிக்கிட்டு தெ தெரிஞ்சிக்கிறோம் நம்ம அதை அப்போது தெரிஞ்சுக்கும்போது அதில் அது மூலிமா நமக்கு நிறையா இதை நம்ம கற்றுக்கறோம் இன்னொன்று வந்து என்ன அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன்ஸாக தரலானா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஓ இதில் வந்து இப்படி நடக்குது இவங்க இவ்வளோ செய்கிறாங்க அப்போது அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்லான்னால் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்போது வந்து ஒருத்தங்க வந்து குழந்தைய காப்பாற்றுறாங்க அது கூட அது வந்து நியூஸில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போடுவாங்க அப்போது அவங்களுக்கு வந்து அது நிறைய பாராட்டுகள் வந்து குவியும் அவங்க வந்து இந்த குழந்தைய வந்து டக்குனு காப்பாற்றிட்டாங்க ஓடி வந்து அப்படின் சொல்லிட்டு அப்போது நம்ம இன்னொருத்தங்க அதை பார்க்கும்போது ஆ பரவாயில்ல அது அது அவங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் நம்மளும் இதே மாதிரி நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ் வந்து நமக்கு கொண்டு வருது அதனால நமக்கு நிறைய யூசேஜஸ் இருக்குது